கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி அணை இருக்கிறதனால நிறைய வந்து விவசாயங்கள் இருக்கும் விவசாயம் சார்ந்த விஷயங்கள் வந்து நிறைய பண்ணிட்டுருக்காங்க நெல்லு சாகுபடி பண்ணுறது அப்புறம் பூ மல்லி வந்து விளைவாங்க இந்தமாதிரி விவசாயம் பண்ணுவாங்க அத அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்கில் ஓசூர் தேன்கனிக்கோட்டை தளி அந்தமாதிரில்லாம் பார்த்தோன்னா குளிர்ப்பிரதேசங்கள் அந்த குளிர்ப்பிரதேசங்களில் வந்து கிட்டத்தட்ட அந்த மலைப்பிரதேசங்கள் ஊட்டி கொடைக்கானலில் விளையிர காய்கறிகள் எல்லாமே இங்க விளைய முடியும் அதனால் அந்த மக்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க விவசாயிகள் வந்து விவசாயத்த தான் சார்ந்து வேலை பார்த்துட்ருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா உற்பத்திக்கூடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் வந்து பால்டைரி இருக்குது அங்கே பால் உற்பத்தி பாலில் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் அங்கே பால்டைரி கிருஷ்ணகிரியில் இருக்கிறது ஃபேமஸாக இருக்கும் அப்புறம் மாம்பழம் வந்து கிருஷ்ணகிரியில் ரொம்ப ஃபேமஸான ஒன்று அந்தமாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஜூஸ் ஃபேக்ட்ரீஸ் அந்தமாதிரி பேக்ட்ரீஸெல்லாம் இருக்குது நிறைய இடங்கள்ல இருக்குது ஒரு எடத்துலையும் வந்து அதிகபட்சம் இந்தமாரி இந்த ஜூஸ் ஃபேக்ட்ரீஸ் இருக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அங்க ஷிஃப்ட் கா ஷிஃப்ட்காட் கொண்டு வரணும் அப்படிங்குறத்துக்காக கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்டில் குருபர பள்ளி அப்படிங்குற ஒரு ஏரியாவில் பட் விவசாயங்கள்லாம் எடுத்துட்டால் நிறையா வந்து ஐடி நிறுவனங்களை வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க